டொண்ட்டி செவன் ஜீரோ சிக்ஸ் ஸீரோ டூ டொண்ட்டி த்ரீ ஸீரோ எயிட் ஸீரோ செவன் எயிட்டீன் ஸீரோ நைன் டூ தௌசண்ட் டூ ம் செவன்டீன் நைன் டூ தௌசண்ட் எயிட் நைன்டீன் ஃபை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ம் நைன்டி நைன் டூ ஜீரோ நைன் டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ